எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே ஒரு லாயர் ஆகணும்தான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் வந்து பிகாம் முடித்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னால் பிரிவியசாக படிக்க முடியல ஏன் ஒரு எம்காம் கூட பண்ண முடியல ஏன்னால் ஸ் வ ஹோமில் வந்து அவ்வளோ வீட்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கல்யாணம் ஆன பின்னாடி பின்னாடி குழந்த ஆகிட்ச்சினால அவங்கள பார்த்துட்டே எப்படி இப்படி இப்படி காலம் கழிந்ததுன்னு அப்படினே எனக்கு தெரியல இப்போது பார்த்திங்கனா நான் படிக்க முடியாததை என் பையன்கிட்ட படிக்க வெக்கணும்ன் ஆசைப்பட்டேன் அது வந்து என் பையனை வந்து ஃப பெரிய பொண்ணை வந்து டீச்சராக அவள் டீச்சராக ஆகணும்ன் தான் ஆசைப்படுறா ப ப பையன் வந்து போலீஸ் ஆகணும்ன் தான் ஆசைப்படுறான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம் ஏன்னால் எங்களுக்கு வந்து அவ்வளோ வசதி கிடையாது நான் தான் படிச்சு முன்னேற முடியல என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிட்ச்சி ஆனால் என் பசங்கள் வாழ்க்கை இப்படி ஆக கூடாதுன்னு வந்து நான் ஒரு குறிக்கோளோட அ டெய்லி எழுந்து சமைச்சி குளிச்சு அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷு பண்ணி அனுப்பிடுவேன் சாய்ங்காலம் திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்தொவுன்னே ஃபஸ்ட்டு உக்காந்து எதாச்சு சாப்பிட கொடுத்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண சொல்வேன் ஃபர்ஸ்ட்டு எது இருந்தால் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டுதான் தூங்கணும் அப்படின் சொல்வேன் திருப்பியும் காலையில் எழுந்துவிடுவாங்க ஒரு ஆறு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துவிட்டு திருப்பியும் டூ படிக்க உக்காருவாங்க இதெலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போவாங்க ஹோம் ஒர்க் பெண்டிங் இருக்காது நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேம்லி தான் எங்களுக்கு வந்து கான்வென்ட்லெலாம் படிக்க வைக்க முடியல நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம் இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க பொண்ணு பொண்ணு ஆறாவது பையன் பொண்ணு ஏழாவது பையன் ஆறாவது படிக்கிறான் எங்களுக்கு வந்து ரொம்ப தான் க கஷ்டமா இருக்குது இருந்தால்கூட என் பசங்கள் வந்து படிச்சு ஒரு ஒரு நாள் நல்ல நிலமைக்கி வருவாங்கனு ஆசை நான் படிச்சு முன்னேற முடியாத என் பசங்கள் வந்து படிச்சு முன்னேறணும் அப்படின் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது